கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முக்கிய கல்வி நிறுவனங்கள்னு பார்க்கும் போது ஏகேடி அக்காடமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளின்ற ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது ரொம்ப முக்கியமான பள்ளிக்கூடம் அது அது மட்டுமில்லாமல் அரசு பள்ளிக்கூடங்கள் நிறையவே இருக்குது கல்லூரிகள் வந்து பெண்களுக்காகவே பாரதியார் அப்படின்ற பாரதி மகளிர் கல்லூரிகள் இருக்குது அதே வேலை வாய்ப்பு முகாம் நடத்துறாங்க அந்த ஏகேடி பள்ளியில் வந்து நிறைய வேலைவாய்ப்பு முகாம் நடத்துறாங்க கவுர்மெண்டும் நடத்துறாங்க அவங்களாவே வர வச்சு நடத்துறாங்க ஸோ நிறைய சேவைகள் செய்யுறாங்க கல்விக்காக பள்ளிக்கூடத்துலையும் வந்து டுவென்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஆர்டி அப்படின்ற மூலயமா வந்து எல்கேஜியிலருந்தே எயித்து வரைக்கும் ஃப்ரீ கொடுக்குறாங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வருமானம் கம்மியாக உள்ளவங்களோடைய குழந்தைகளுக்கு துப்புரவுப் பணியாளர் வேலை செய்கிற அவங்களோட குழந்தைகளுக்கு இந்தமாதிரி வந்து நிறைய கவுர்மண்ட் பண்ணுது பட் இருந்தாலும் அது எல்லா ஸ்கூல்லியும் அது கரெட்டாக பண்ணுறாங்களான்றது தெரியல ஆனால் ஏகேடியில் வந்து அதை கரெட்டாக ஃபாலோவ் பண்ணுறாங்க அந்த அந்த ஆர்டி அது நடத்தும்போது கலெக்டர் ஆஃபிஸிலிருந்து யூனியன் ஆஃபிஸ்லிருந்து எல்லாருமே வந்து உக்காந்துருக்காங்க அவங்க முன்னிலையில் அந்த குழுக்கள் போட்டு எந்தவொரு ஒளிவு மறைவும் இல்லாமல் சரியான முறையில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த சீட்டு ஒதுக்கி கொடுக்குறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும் போது நல்ல கல்வி நிறுவனங்கள்னு சொல்லும் போது ஏகேடி கல்வி நிறுவனங்கள் இஸ் கள்ளக்குறிச்சியில் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன் அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க தொழில்பயிற்சி கூடங்களும் நடத்தறாங்க அது அது பாலிடெக்னிக்லாம் பண்ணுறாங்க அந்த பாலிடெக்னிக் மூலயமா வந்து கேம்பஸ் இன்டர்வியூ மூலயமா இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு ஆயிரம் புள்ளைங்கள்கிட்ட இருக்காங்க ஆயிரம் பிள்ளைங்க ஐநூறு பிள்ளைங்கள்ட வந்து வருஷத்துக்கு வந்து அங்கேருந்து போகிறாங்க நல்ல வேலையிலையும் சேர்கிறாங்க அது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கேம்பஸ் செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து அவங்கள பார்க்கும் போது நான் அதுக்கு அடுத்து நான் நல்ல ஜாப்பில் இருக்கேன் நல்ல சேலரியில் இருக்கேன் அப்படினு சொல்கிற அளவுக்கு இருக்காங்க நிறையப்பேர் அங்கே எம்பிபிஎஸ் படிச்சுட்டு சீட்டுங்க வாங்கிட்டு போயிருக்காங்க எம்பிபிஎஸ் சீட்டு நீட்ல ஃபர்ஸ்டு செகண்ட் நிறைய முறை வந்திருக்காங்க கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தம்னா ஸ்டேட் ஸ்டேட் தேர்டு வந்து ஏகேடி பள்ளிதான் வரும் நிறைய முறை ஏகேடி வந்து ஸ்டேட்டில் வந்து வந்திருவாங்க ஃபர்ஸ்டு செகண்ட் தேர்டு இந்தமாதிரி இருந்துட்டே இருப்பாங்க அங்கே சிபிஎஸ்சி இருக்குது காலேஜ் இருக்குது பாலிடெக்னிக் இருக்குது ஸ்கூலு இருக்குது கவுர்மெண்டு தமிழ் மீடியம் இருக்குது ஸோ இப்படி எல்லாம் செய்கிறாங்க பட் இருந்தாலும் ஒரு சேவையும் சேர்ந்து பண்ணுறாங்க முடியிலை என்னால் பண்ண கட்டணம் பண்ண முடியிலை அப்படினா கொஞ்சம் இப்ப கட்டணத்தில் கொஞ்சம் மலிவு பண்ணுறாங்க எல்லோருக்கும் கொடுக்கறது இல்லை முடியாதவங்க பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்படுறாங்கனா அவங்களுக்கு வந்து அவங்களால முடிஞ்சது டுவென்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் கம்மியாக கட்டுங்க அப்படினு சொல்கிற அளவுக்கு அவங்க அந்த மனப்பான்மை இருக்குது அது எல்லா ஸ்கூலோடைய முதல்வருக்கும் இருக்கானு எனக்கு தெரியலை நான் அந்த ஸ்கூலில் படிக்கலை நான் அதுக்காக அங்கே அப்படி சொல்லலை உண்மையாகவே அதை மாதிரி நடந்துட்டிருக்காங்க அதனாலதான் சொல்கிறேன் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அதுவுமே வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க இப்போது வந்து தனியார் ஸ்கூலை புகழ்றதை விட கவுர்மெண்ட் ஸ்கூலில் இப்போது பல சலுகைகள் கொடுக்குறாங்க சின்ன பிள்ளைங்கள்லருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் கவுர்மெண்ட் எவ்வளோ சலுகை காலை உணவு வந்துருச்சு மதிய உணவு இருக்குது வர்ஷம் ஒரு ஒரு ஒரு டேர்ம்க்கு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துலியே மூணு செட்டு நாலு செட்டு யூனிஃபார்ம் கொடுத்துறாங்க செப்பல் கொடுக்குறாங்க பேகு ஸோ கவுர்மெண்ட் ஸ்கூலில் கிடைக்காத சலுகையே இல்லை அதையும் மீண்டு பிரைவேட் ஸ்கூல் போகிறதுன்றது அவங்களோடைய அவங்களுடைய விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் பட் இருந்தாலும் கவர்ன்மெண்ட் ஸ்கூலு ஆண்கள் மேல்நிலை பள்ளியெல்லாம் வந்து பார்க்கும் போது அவங்க விளையாட்டு துறைகள்லாம் அவ்வளோ ஒரு ஈடுபாடு கொடுக்குறாங்க நல்லாவே பார்க்குறாங்க மேல்நிலை பள்ளியில் நிறைய கலைத்திட்டங்கள் வைக்கிறாங்க கலை விழா வைக்கிறாங்க அவங்களுடைய தனி திறமைகளை வளர்த்துக்கிறதுக்காக நிறைய காம்பெடிஷன் நடத்துறாங்க இப்போ ஒரு இப்போ ஒரு ரீசணா வந்து பார்க்கும் போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டான்ஸ் ஆடி அவங்க அங்கேயிருந்து வின் பண்ணி சென்னை போயிருக்காங்க சென்னை போயிட்டு அங்கே உள்ள காலேஜில் இப்போ வந்து அவங்க டான்ஸ் பண்ணுறாங்க அதுலையும் அவங்க பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்கனா அவங்கள ஃபாரின் அனுப்பறங்களாம் அங்கே போய் டான்ஸ் பண்ண வைக்க போகிறாங்களாம் ஸோ இதைமாரி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் நிறையா சலுகை கிடைச்சிக்கிட்டுதான் இருக்குது அந்தமாதிரி ஓகே அப்புறோம் க பள்ளி கல்லூரிகள் நிறையவே இருக்குது ஏகேடி மெமோரியல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி என்ஜினியரிங் ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸு பாலிடெக்னிக் எல்லாமே வந்து நல்ல ஜாபு நல்ல கேம்பஸ் இன்டர்வியூ நல்ல நல்ல கம்பெனிஸ் வருது சென்னையிலிருந்து ஸோ நல்லா பண்ணுறாங்க பெஸ்ட்டாக பண்ணுறாங்க